ஹலோ ராஜா நாவல்ட்டீஸ் குட் ஈவினிங் மேம் மேம் நான் டிஎன்பிஎஸ்சிக்கு பிப் பிரிப்பேர் பண்ண போகிறேன் எனக்கு கொஞ்சம் புக் காலெக்க்ஷன்லாம் தேவைப்படுது நான் சொல்கிற புக்ஸ்லாம் உங்கள் ஷாப்பில் இருக்கான்னு கொஞ்சம் சொல்றீங்களா

ஓகே மேம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸ்ல கணினியன் புக் மேம் ஜிகேயில சுறா கரண்ட் அக்கவுண்டண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இயர் புக்ஸ் இது மூணும் அவைலபுல்லாக இருக்குங்களா மேம்

ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு புக்கையும் எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு வரவைக்க முடியுங்களா மேம் ஓகே மேம் எனக்கு ஜூன் டுவெண்ட்டி எய்த் தான் தேவைப்படுது எங்களுக்கு ஜூன் ஃபிஃப்டீன் பிஃபோர் ஒன் வீக்குக்கு முன்னாடி அனுப்புச்சா கூட எனக்கு ஓகே தான் ஆமாம் மேம் நீங்கள் ஆமாம் தேங்க் யூ மேம் ஞாபகப்படுத்துனதுக்கு நான் மறந்துட்டேன் உங்கள்கிட்ட இப்போ எல்லா கோச்சிங்க்கும் கம்ப்பைன் ஆன மாதிரி இருக்குங்களா இப்போ ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் வச்சு தான் நான் பிரிப்பேர் பண்ணிட்ருக்கேன் தமிழ் ஸோ சிக்ஸ்த் டுவெல்த் எல்லாமே இப்போ ஒன்னா இருக்கிற மாதிரி புக்ஸ் இருக்குங்களா மேம் எதன்னா என்ன புக் மேம் ஆ ஓகே மேம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கே எனக்கு அனுப்புங்கள் ஓகே

இல்லை மேம் நாங்கள் செஞ்சியில் இருக்கோம் எனக்கு நீங்கள் கொஞ்சம் கொரியர் பண்ணிவிட்டுறீங்களா அந்த நாலு புக்கும் நான் நான் கேஷ் ஆன் டெலிவரியே பண்ணிடுறேன் மேம்

ஆ நோட் பண்ணிக்குறீங்களா த்ரீ பை ஃபைவ் ஒன் ஃபோர் மாதா கோவில் ஸ்ட்ரீட்

ஆ ஓகே மேம் எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுட் டெலிவரி பண்றீங்களே அதுக்கு தனியாக சார்ஜஸ் எதாவது இருக்குங்களா

ஆ ஓகே ஓகே மேம் இப்போ டோட்டலாக எவ்வளோ அமௌன்ட் வருது புக்ஸ்சும் டெலிவரி சார்ஜ்ஜஸ்ஸோட சேர்த்து ஓகே ஓகே மேம் தேங்க் யூ எனக்கு பிஃபோர் அதாவது ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே எனக்கு முடிந்தால் ரெடி பண்ணுங்கள் இல்லை அப்படி டுவெண்ட்டி எய்த்துக்குள்ளே கம்ப்பல்சரி எனக்கு ஆர்டர் கொடுத்துருங்க மேம் ஓகே ஓகே தேங்க் யூ ஸோ மச் மேம்